ஒரு பைக்கராக நான் எதிர்கொள்ளும் சவால் என்னென்னன்னா இப்போ நான் பெரிய ஒரு லாங் ட்ரிப்பே போனாலும் அதற்கான தேவையை அதை முன்கூட்டியே அறிஞ்சு வச்சுக்கிட்டு நான் அதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் திடீர்னு எதோ பஞ்சரா ஆகுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு தகுந்த நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்மக்கிட்ட வச்சுருக்கணும் பைக்கில் சேஃப்டி கேர்னுட்டு ஒன்று வச்சுருக்கணும் அப்படி வச்சிருந்தால் மட்டுமே நம்ம அந்த இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இல்லையினா அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேளை நைட்டே நைட் டைம்முக்கு போயிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல கடையே இல்லையினாலும் நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வச்சுருந்தம்னா நம்மளே கழட்டி மாட்டிக்கிட்டு நம்மளே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நைட் நேரத்தில் எந்த இடத்துல போய் இருந்துகிட்டு அதெல்லாம் இது இது வேஸ்ட் தான் அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே எடுத்து வச்சிக்கிட்டு பைக்கில் இருந்தோம்னா அதில் நம்ம ஒரு சவாலை மேற்கொண்டோம்னா அதுவே நம்மளுக்கு போதும் அதுக்கான தேவை நம்ம முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கணும் பைக்கு ஓட்டும் போது சேஃப்டி கேர் ஆகட்டும் ஜர்க்கின் ஆகட்டும் அதெல்லாம் போட்டுருந்தால் மட்டுமே நம்மளுக்கு எந்த இப்போ இப்போ பைக்கில் போய் கீழே விழுந்தாலும் நமக்கு எந்த அடியும் ஏற்படாது அதுவே ஒரு சவால் தான் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணுனா முக்கியம் ஹெல்மெட் தேவை அப்புறம் ஜர்க்கின் அதெல்லாம் தேவை அதனால் நல்லா நம்ம அதை பாதுக்காத்துக்கணும் நம்மோ வண்டியில் போகும் போது நம்ம பாதுகாத்துக்கிட்டால் மட்டுமே அது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும்